நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு எக்ஸிபிஷன் கூட்டு போனாங்க அது ஒரு நாள் தான் ஆனால் அந்த ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோசமாக இருந்தோம் ஏன்னா பொதுவாகவே வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்போ வெளியில கூட்டு போறதுலாம் நடக்கவே நடக்காது ஆனால் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அந்த எக்ஸிபிஷனும் வந்துவிட்டு எங்கள் ஊ எங்கள் ஊர் கிட்ட தான் நடந்திச்சு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு ஏன்னா வந்துவிட்டு ஸ்கூல் படிக்கிறப்போ நம்ம வீட்டு சைடாக போகறோம் அதுவே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சந்தோசத்தை கொடுக்கும் நம்ம கூட இருக்கவங்க கிட்டலாம் காட்டலாம் இது தான் எங்கள் வீடு அந்த மாதிரி அது ஒரு சந்தோசமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகறது இன்னும் ஒரு சந்தோசமாக இருந்துச்சு நாங்கள் ஸ்கூல் போயிவிட்டு ஒரு அங்கேருந்து ஒரு எட்டு மணிக்கு கிளம்பிட்டோம் கிளம்புனதுக்கப்பறோம் போகற வழியில் ஒரு கோயில் இருந்துச்சு அங்கே போய் நாங்கள் எல்லாமே வந்துவிட்டு சாமிகிட்ட கும்பிட்டுட்டு அப்புறம் வந்துவிட்டு ஒரு பத்து மணிங்கிறப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் போய்விட்டோம் போனதுக்கப்புறமேலு வந்துவிட்டு எங்களுக்கு அங்கே எல்லாமே புதுசு புதுசாக இருந்திச்சு நாங்கள் டோட்டா நாங்கள் வந்துவிட்டு மொத்தமாக ஒரு அறுபது கி பேர் கிட்ட போயிருப்போம் அப்புறம் எங்கள்கூட வந்துவிட்டு எங்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்தாங்க அவங்களும் வந்துவிட்டு கொஞ்சம் ஜாலியாக எப்படி சொல்லுறது ரொம்ப ஃபன்னாக அந்த மாதிரிலான் போயிகிட்டு இருந்துச்சு ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கே போய் நாங்கள் நாங்கள் எங்கே போனோம்ன்னா அறிவியல் கண்காட்சி ஓகே அங்கே தான் போனோம் அங்கே வந்துவிட்டு நிறையா அறிவியல் சம்மந்தமானதாக எல்லாமே வச்சிருந்தாங்க எங்களுக்கும் புதுசாக இருந்துச்சு அது பார்த்தோன நாங்களும் இந்தமாதிரி புதுசாக எதனா பண்ணணும் அந்த மாதிரிலான் வந்துவிட்டு ஒரு எங்களுக்குள்ளையே வந்துவிட்டு ஒரு தனி இன்ட்ரஸ்ட்லாம் வந்துச்சு அப்புறம் நாங்களும் வந்துவிட்டு எங்களோட ஆசிரியர் கிட்ட எல்லாம் போய் கேட்டோம் இந்த மாதிரி நாங்களும் பண்ணுறோம் எங்களுக்குலாம் இந்த மாதிரி எப்போ வைப்பிங்க அந்த மாதிரிலான் சொன்னதுக்கு அவங்களும் வந்துவிட்டு நாங்களும் இந்த மாதிரிலான் வைப்போம் கண்டிப்பாக அங்கே நாங்கள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஒரு இதுலருந்து ஒவ்வொன்னும் கற்றுக்கிட்டோம் அப்புறம் எங்களுக்கு அதுவே வந்துவிட்டு காலைல இருந்து மதிய வரைக்கும் நல்லா எல்லாமே சுற்றி பார்த்து ஒன்று விடாம எது எது எதுனாலுமே வந்துவிட்டு அவங்க நிறையா வந்துவிட்டு தெளிவாக எங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு புரியிற அளவுக்கு அதுவும் இன்னும் நல்லா இருந்துச்சி அப்புறம் மதியம் வந்துவிட்டு சாப்பிடுறதுக்கு கூட அவங்களே எல்லாமே கொடுத்தாங்க அதுவும் எங்களுக்கு இன்னும் சந்தோசமாக இருந்துச்சு கூப்டு அவங்க பண்ணுறதையும் காட்டி சாப்பாடு போட்டதில் இன்னும் வந்துவிட்டு அதுவும் அது ஒரு வகையான சந்தோசமாகவும் இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்டோம் அங்கேயே அதுக்கப்புறோம் எங்களுக்கான வந்துவிட்டு நிறையா விளையாடலாம் வச்சாங்க அவுட்டோர் கேம்ஸ் இன்டோர் கேம்ஸ் அந்த மாதிரிலான் அதுக்காக தனியாக வந்துவிட்டு போட்டி வச்சதுல வந்துவிட்டு தனியாக இதெல்லாம் பிரைஸ் எல்லாமே கொடுத்தாங்க அதுவும் வந்துவிட்டு ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நடந்துச்சு அதுக்கப்பறமேலு வந்துவிட்டு நாங்கள் அஞ்சு மணிக்கு மேலே கிளம்பி அங்கே எங்கள் ஸ்கூலுக்கு வந்துவிட்டோம் எங்கள் ஸ்கூலில் போயிவிட்டு நாங்கள் எங்களோட ப்ரின்சிபல்னு இருப்பாங்க அவங்ககிட்ட போயிவிட்டு யார்லாம் வந்தாங்களோ அவங்களான் வந்துவிட்டு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் அப்புறம் நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் அந்த டே வந்துவிட்டு என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப என்ஜாய் பண்ண டே அதெல்லாம் எல்லாருமே ரொம்ப சந்தோசமாக இருந்தோம் எந்த புக் இல்லாம எதுவுமே இல்லாம ஒரு ஸ்கூல் படிக்கிறப்போ வெளியில போய் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது